சமைக்கிறதுக்கு நாங்கள் வந்து கிட்சன் டிரஸ் போட்டுக்குவோம் தலைக்கு கேப் போட்டுக்குவோம் கை குலவுசு இதெல்லாம் போட்டுட்டு நாங்கள் சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் டிபன் செய்யுணுமா இல்லை சாம்பார் செய்யுணுமா இல்லை நான் வெஜ்ஜா எல்லாம் என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வைப்போம் அதுக்கு தேவையான பொருள்கள் பாத்திரங்கள்லா தேவை படுமா அதெலாம் கழுவி எல்லாத்துக்கும் ரெடியாக ஒவ்வொன்னுத்துக்கும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம் அப்புறோம் காய் வெங்காயம் தக்காளி சாம்பார்க்கு வேணுமா அதுக்கு தனியாக அரிஞ்சு அரிஞ்சு அதை ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அப்புறோம் சட்டினி அரைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி வதக்கி பச்சை மிளகாய்ல்லா போட்டு அதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்குவோம் தேங்காய் சட்னிக்கு தேங்காய்லாம் துருவி பொட்டுக்கடல பூண்டுல்லாம் உறிச்சு பச்சை மிளகாய் போட்டு அது ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அதே மாதிரி சமைக்கிறதுக்கு வேறு என்ன நான்வெஜ்ஜிக்கு அதுக்கு கரி கழுவி அதை எடுத்து அதுக்கு தேவையான மாசாலாகள் என்னென்னா மசாலாருக்கு கறிமசாலா சிக்கென் மசாலா பிரியாணி மசாலா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சாம்பார்த்தூள் எல்லாமே இருக்கானு அதையும் செக் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும் செக் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தயும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுப்பு நல்லாருக்கா செக் பண்ணுவோம் அதை செக் பண்ணி பார்த்துட்டு சரி நல்லாயிருக்கு எந்த லீக்கேஜூம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணுவோம்